பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்து ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு